இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் நான் வந்து யூஸ் பண்றேன் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னால் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று நம்மளோட பொழுதுபோக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டு ஒன்று சில பேர் அதில் வந்து வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாமே போடுவாங்க நான் வந்து ஒன்லி ஒன் பொழுதுபோக்குக்காக மட்டுந்தான் பார்ப்பேன் சும்மா இப்போது ஒர்க் டைமில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்து நான் கொஞ்சம் டையர்டாக இருக்க மாதிரிருந்தா அந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ள போயிட்டு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்க்கறது அந்த மாதிரி என்னுடைய டைம் பாஸ்க்காக மட்டுந்தான் அதை வந்து நான் யூஸ் பண்றேன்